இந்தப் பகுதியில் அடிக்கடி காணப்படும் சில பறவைகள் என்னென்ன அதில் உங்களுக்குப் பிடித்த பறவை வகை எது ஏன் எங்கள் ஊரில் வந்து அடிக்கடி பாக்கிற பறவைகள் வந்து சிட்டுக்குருவி புறா அப்புறம் வந்து கழுகு பருந்து இந்தமாதிரி நிறையா பறவைகள் வந்து காணப்படும் அடிக்கடி காணப்படுறது வந்து சிட்டுக்குருவி புறா கோழி அவ்வளோதான் அதில் உங்களுக்கு பிடித்த பறவை வகை எது என்ன எனக்கு வந்து சிட்டுக்குருவினா ரொம்ப பிடிக்கும் சிட்டுக்குருவியில் சிட்டுக்குருவி ரொம்ப பிடிக்கும் அது வந்து இப்போ வந்து ரொம்ப இல்லாமல் போச்சு என்னைக்கோன்னு எப்பையாவது ஒன் டையம் தான் பாக்கிற மாதிரி இருக்கு அது அழகாக குட்டியாக அதோடத்து கூடும் அழகாயிருக்கும் அதுங்க கட்டியிருக்குற கூடு குட்டியாக குட்டிக்குருவியாக இருந்தாலும் அழகாக வீடுக்கட்டி அதுக்குன்னு தங்கிறதுக்கு பாதுகாத்து அழகாக வச்சுருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து மயில் எல்லாம் நல்லாயிருக்கும் மயில் எங்கள் ஊரில் அதிகமாக அடிக்கடி வரும் அடிக்கடி ஆடும் மயில் வந்து தோகையை விரித்து ஆடும் அடிக்கடி